நான் இப்போ லாஸ்ட்டாக படிச்ச புக் வந்துவிட்டு சிவபெருமான் கதை பொன்னியின் செல்வன் ஸ்டோரி அது ரெண்டும் படிச்சேன் லாஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன பிரச்சனை அதை பற்றி படிச்சோம் சிவபெருமானில் வந்துவிட்டு எப்போ பிறந்தாங்க அவங்க எதனால் இறந்தாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு அதில் ஹிஸ்ட்ரி எல்லாமே படிச்சியிருப்போம் நான் படிச்ச புக்கில் எந்த பாதிப்புமே இல்லை எனக்கு